விவசாயனா வந்து வெறும் மரம் செடி கொடிகள் வளர்த்து பயிர் சாகுபடி செய்கிறதுதான் வந்து விவசாயம் இல்லை கால்நடை வளர்ப்பும் வந்து விவசாயத்துக்குள்ளேதான் வருது ஏன்னா வந்து ஒரு விவசாயிக்கு வந்து கால்நடை வளர்ப்புங்குறது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷியம் நான் எங்களோட தோட்டத்தில் வந்து நான் அதிகமாக வந்து கோழிகள் வளர்த்திட்டு வரேன் கோழிகள் வந்து விவசாயிக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகருக்கு கோழிகள் வந்து விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை வந்து உணவாக சாப்பிட்டு வளருது அதனால வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய பயிர்களை வந்து தாக்கக்கூடிய புழு பூச்சிகள்லிருந்து அவரு அவங்களோடைய பயிர்களை வந்து அவங்களால காப்பாற்றிக்க முடியும் எங்களோடு பண்ணையில் வந்து நாங்கள் அதிகமாக வந்து முருங்கை சாகுபடி வந்து பண்ணியிருக்கோம் முருங்கை காட்டை சுற்றியுமே வந்து வேலி போட்டு அதுக்குள்ள வந்து நாங்கள் நிறைய கோழிகள் வந்து விட்டிருக்கோம் இந்தமாதிரி கோழிகள் விடறதுனால வந்து முருங்கை சாகுபடி அப்போ வந்து முருங்கை செடிக்கூட வந்து களை செடிகள்லாம் நிறையா முளைக்கும் அதெல்லாமே வந்து கோழிகள் வந்து சாப்பிட்ரும் கோழிகள் வந்து அந்த களை செடியை மட்டுந்தான் சாப்பிடும் வளரக்கூடிய முருங்கையை வந்து சாப்பிட்றது இல்லை அதனால வந்து விவசாயிக்கு வந்து அதிகமாக பயனாகருக்கு ஏன்னா வந்து அந்த களை செடிகளெல்லாம் பிடுங்கணும் இது என்ன களைக்கொல்லி அடிக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து விவசாயி வந்து செலவு பண்றமாரிருக்கும் அந்த செலவையெல்லாம் வந்து குறைக்கறக்காக வந்து விவசாயி வந்து அவங்களோடைய நிலத்தில் வந்து இதை மாதிரி கோழிகள் வாத்து இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்கும்போது வந்து விவசாயிக்குதான் வந்து அதிக பயனாகருக்கு ஸோ இந்தமாதிரியான கால்நடை வளர்ப்பும் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ அப்படி கால்நடை வளர்ப்ப வந்து நாம மேற்கொள்ளும்போது வந்து நம்மகிட்ட வந்து கால்நடைகள் வந்து அதிகமாகும்போது அதை வணிகம் செய்கிறக்கான முறைகளும் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் இப்போ வந்து எப்படி வந்து அதிகமாக கோழி நம்மகிட்ட இருந்தால் நம்ம அதை வந்து எப்படி வந்து சந்தைப்படுத்துகிறது நமக்கு தெரிஞ்சால்தான் நம்மளால் வந்து அந்த கோழியை வந்து வளர்க்கமுடியும் கோழியை நம்ம வளர்த்துக்குட்டே போனால் கோழியும் நம்மகிட்ட அதிகமாகிக்கிட்டே போனால் அதனால வந்து எந்த பயனும் இல்லை நம்ம வளர்க்குற கோழியை வந்து நம்ம எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்குறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் நான் பெரும்பாலும் வந்து என்னோடய கோழிகளை வந்து விற்பனை செய்யிறதுக்கு வந்து நான் வலைத்தளங்கள் மூலிமா வந்து விற் விற்பனை செய்வேன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது மூலிமா வந்து விற்பனை செய்வேன் அதுமட்டும் இல்லாமல் ஒரு வேளை அதில் வந்து விற்பனை வாய்ப்பு குறைவா இருந்துச்சுனால் நான் வந்து சந்தைகளுக்கு வந்து என்னுடைய கோழிகள் அந்த கோழி முட்டைகள் அதெல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் வந்து விற்பனை செய்வேன் ஸோ கால்நடை பொறுத்தவரைக்கும் கால்நடை வளர்ப்பில் வந்து விற் விற்பனை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து இறைச்சியை சாப்பிட ஆரம்மிச்சிட்டாங்க அதனால வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து ஒரு வீட்டில் கண்டிப்பாக வந்து இறைச்சி எடுத்துடுவாங்க அதனால வந்து இறைச்சி தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து இறைச்சியை வந்து உற்பத்தி செய்யணும் ஸோ விவசாயம் பண்றதுனால் வந்து செடி கொடிகள் மரங்கள் இந்தமாதிரி காய்கறி சாகுபடி அது பண்றது மட்டும் இல்லை இந்தமாதிரி கால்நடை வளர்ப்பும் வந்து அதில் வந்து சேர்ந்ததாருக்கு அதனால வந்து விவசாயி வந்து விவசாயம் செய்யும்போது அவங்களோட சேர்த்தே வந்து கால்நடையை வந்து வளர்த்துனா அவங்கக்கு ரொம்ப பயனுள்ளதாகருக்கும் நன்றி